என்னை அழ வைத்த ஒரு புத்தகமென்னு பார்த்தா பாசமலர் புத்தகங்க இதில் அம்மா பிள்ளை ரெண்டு பேர் இருக்காங்க அம்மாவுக்கு வந்து கண் தெரியாது தன் பிள்ளையை வந்து பள்ளிக்கு கூட்டிகிட்டு போகும் போது என்ன பண்ணிணாங்கன்னா அங்கிருக்குற பிள்ளைகெலாம் கிண்டல் பண்ணதை பார்த்து அந்த பையன் ரொம்ப அசிங்கப்பட்டான் அம்மா இனிமேல் நீ ஸ்கூல் பக்கமே வராதே நீ உன்னை பார்த்தாவே எல்லாம் வந்து கேலி செய்கிறாங்க இதனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாருக்கு உன்னை பார்த்தாவே எனக்கு வெறுப்பாயிருக்குது உன்னை பிடிக்கல ஏன்னால் ஒரு கண் இல்லாமலிருக்க எல்லாேரும் உன்னை பார்த்து கேலி பண்ணுறதுனால எனக்கு உன்னை சுத்தமாகவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவமானப்படுத்தி பேசிவிடுறான் இதனால வந்து அவங்க அம்மா வந்து ரொம்ப மன உளைச்சல் ஆகி அழுதுட்டு உட்காந்திட்ருக்காங்க இதை பார்த்து அந்த பையன் என்ன பண்ணுறான்னா நம்மளால் அம்மா அழுகிறாங்க நம்ம இந்த இடத்துலயே இருக்கக்கூடாது நமக்கு அம்மாவை சுத்தமாக பிடிக்க மாட்டேனது அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டை வெளியில் போயிடுறான் வெளியில் போயிட்டு அங்கே நல்லா இருக்கான் அவங்க அம்மாவை மறந்துட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்கான் அவன் கல்யாணம் பண்ணிகிட்டு பிள்ளைகளோடு ஜாலியாக இருக்கான் ஒரு நாள் வந்து வெளியில் போயிட்டு அவங்க அம்மா வந்து அந்த பையனை பார்க்குறாங்க பார்த்துட்டு அம்மா அந்த பிள்ளைங்கெளாம் சந்தோஷமா இருக்குறதை பார்த்துட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க அவங்க அம்மா இவங்களை பார்த்ததுமே அவங்க பிள்ளை என்ன பண்ணுதுனால் ஒரு கண் இல்லாததுனால பயந்து பேய்யெனு சொல்லிவிட்டு பயந்து ஓடி போய் ஒழியிறாங்க ஐயயோ அம்மா இங்கே வந்துவிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு நீ யாருன்னு எனக்கு தெரியாது எதுக்கு இங்கே வந்த அப்படினு அந்த பையன் கேட்குறான் அப்படியா அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா கவலையோடு என்ன பண்ணுறாங்க சரிப்பா இனிமேல் நான் இங்கே வர மாட்டேன் நான் தெரியாமல் வந்துவிட்டேன் உங்க வீட்டுக்கு நீ யாருனு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு போயிடுறாங்க ஒரு நாள் வந்து அவங்க ஊரில் ஏதோ ஒரு ப்ரோகிராம் வைக்கும்போது அந்த பையன் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வந்தாகணுகிற ஒரு சூழ்நில வரும் போது என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அம்மா ஒரு லட்டரு எழுதி வைக்கிறாங்க லட்டரில் வந்து இந்த மாதிரி நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க அப்பா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான் ஆனால் என் கண் இல்லாது போனதுக்கு என்ன காரணமெனு உனக்கு தெரியுமா அப்படினு சொல்கிறாங்க எழுதுகிறாங்க சின்ன வயசில் உனக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி அதில் ஒரு கண் போயிடுச்சு என் பையன் வந்து இந்த உலகத்தில் ஒரு கண்ணோடு இருக்கக்கூடாது ரெண்டு கண்ணாலேயும் இந்த உலகத்தை பார்க்கணும்னு நினச்சி என் கண்ணை உனக்கு தானமாக கொடுத்துட்டேன் இதனால் வந்து என் கண் இல்லாமல் போனதுக்கான காரணம் அப்படின்னு அந்த லட்டரில் கடிதத்தில் எழுதி இருந்தது அப்புறம் வந்து ஒரு நாள் வந்து அந்த பையன் வந்து வீட்டுக்கு வந்து பார்க்குறான் நம்ம வீட்டை பார்க்கலாம்னு சொல்லிவிட்டு பார்க்கும் போது அந்த அம்மா அந்த லெட்டரோடு இறந்துட்டுருக்குறாங்க அந்த லெட்ரு எடுத்து அந்த பையன் படிக்கும் போது ரொம்ப ரொம்ப கவலைபட்டான் இப்படி ஒரு அம்மாவை நம்ம ரொம்ப இழந்துவிட்டோமே இது நம்ம தெரியாமல் ரொம்ப அம்மாவை கஷ்டப்படுத்திட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ரொம்ப அழ வைத்த இதாக இருந்தது உணர்ச்சி வசப்படுத்தியது